ஜீ தமிழில் வந்து சனி ஞாயிறு வந்து இந்த ச சாங்கு இது போடுவாங்க சரிகமபாநி போடுவாங்க அதய வந்து நல்லா விரும்பி பார்ப்பேன் அதில் பொண்ணுங்களும் ரொம்ப ர அருமையா பாடுவாங்க சின்ன பொண்ணுங்களாக இருந்தாலும் நல்லா திறமையாக பாடுவாங்க அதைய கேட்யிருக்கறேன் அப்புறோம் இதில் அதுக்கு முன்னான்டே புருஷோத்தமன்ற ஒரு பாடகர் நல்லா வந்து ஜேசுதாஸ் பாட்டெல்லாம் பாடிட்ருந்தார் அது நல்லா கேட்யிருக்கறேன் நான் அவரு ரொம்ப அருமையாக பாடுவார்